குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் அப்போ அவன் வர்றானான்னு நீங்கள் பார்க்கவே இல்லையா மேம் அப்படியா மேம் ஆனால் ஸ்கூலுக்கு இல்லையே மேம் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு தானே மேம் இருக்கான் அவன் இல்லையே எ என்கிட்டே ஸ்கூலுக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு தானே மேம் அவன் வர்றான் ஸ்கூலுக்கு தானே மேம் டெய்லியும் அனுப்பிச்சுவிடுறேன் அப்படியா மேம் ஒகே மேம் இனிமேல் நான் வர்றானான்னு பார்த்துடுறன் மேம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் மேம் நீங்கள் ஒரு ப்ரின்ஸ்பலாக அதையும் கொஞ்சம் பாத்துருங்க ஒகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ